ஆங்கில எழுத்தாளராகிய எங்க எனக்கு வந்து ஷேக்ஸ்பியரை வந்து ரொம்ப பிடிக்கும் அதாவது அவரோட நாடகங்கள் வந்து ரொம்ப வந்து எல்லா மக்களோட மனசில் வந்து அதாவது ஒரு ஸ்டுடென்ட்டு ஒரு ஸ்டுடென்ட் ஆகிய எனக்கு வந்து ஷேக்ஸ்பியரை வந்து ரொம்ப அவரோட தத்துவங்கள் நாடகம் தத்துவம் வந்து நம்மளோட ரியல் லைஃப்பில் வந்து ஒன்றிணைஞ்சு போகிற மாதிரியே ஒரு நாடகம் எழுதியிருப்பாருனு வெச்சுக்கிங்களேன் ஆக்டர்ஸ் வந்து நம்மளயே அதில் பார்ட்டிஸ்பேஷன் பண்ணிணா எப்படி இருக்கும் ம் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒன்றிணைஞ்சு இருந்தால் எப்படி இருக்கும் அவரு எழுதின மிக பெரிய நிறைய நாடகங்கள் எழுதி இருக்கார் அந்த நாடகங்களில் எனக்கு பிடித்த மிகப்பெரிய நாடகம் என்னெனா ஆண்டனி கிளியோபாட்ரா ஆண்டனி கிளியோபாட்ரா அந்த ஆண்டனிக்கும் கிளியோபாட்ராவுக்கும் ஒரு லவ்வபிள் கேரக்ட்ரை அவர் வந்து வெளி கொண்டு வந்திருப்பாரு பாருங்களேன் அது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக என்னோட லவ்வபிள் பர்சன் அதாவது அந்த கிளியோபாட்ராங்கிறவங்க உலகத்திலயே மிகப்பெரிய அழகினு சொல்லுவாங்களேனு வெச்சுக்கங்களேன் அந்த அழகியை வந்து எப்படி வர்ணித்து அவரு அந்த நாடகத்தில் கொண்டு வந்திருக்காருனு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குனு வெச்சுக்கிங்களேன் ஷேக்ஸ்பியரோட கேரக்ட்ரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்ட்ரு என்னெனா கிளியோபாட்ராவோட கேரக்ட்ரு தான் அவங்க வந்து அந்த இதை வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக அந்த சே கேரக்ட்ருலேயே ஒன்றிணைஞ்சு பண்ணியிருப்பாங்கனு வெச்சுக்கிங்களேன்